இருபத்தி ஆறாம்தேதி ஏழாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பதினஞ்சாந்தேதி அஞ்சாம் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம் ஐம்பத்தி ஒன்போது முப்பத்தி ஒன்றாந்தேதி எட்டாம் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி நாலாம்தேதி ஆறாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மூணாம்தேதி எட்டாவது மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு